இது தமிழ்மொழி தமிழ்மொழியின் வந்து என்னென்னா எங்களுக்கு வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே வந்து தமிழ்மொழி தான் பெஸ்ட்டு அன்னைக்கிருந்து இன்னிக்கு வரைக்குமே எங்களுக்குள்ள தாய்மொழின்னு பார்த்தா தமிழ்மொழி அதில் இருந்து வந்து எங்களுக்கு யி தாய்மொழியில் இப்போ நிறையா மொழியெலாம் கொண்டு வந்து உள்ளே சேர்க்கறாங்க இந்தி உருது இங்கிலீஷ் அப்புடின் சொல்லி நிறையா மொழிகளெலாம் கொண்டு வராங்க எங்களுக்கு அதெலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக என்னென்னு தெரில ஆனால் எங்களுக்கு பு பிடிச்ச மொழி வந்து தாய்மொழி தமிழ் போன்ற மொழியை வந்து எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மொழி தான் வந்து பெஸ்ட்டுனும் சொல்லி சொல்ல முடியும்